ஆன்லைனில் வந்து அமேசான் ஆப்பில் வந்து நான் ட்ரில் மிஷின் ஆடர் செஞ்சு வாங்கினேன் அந்த ட்ரில் மிஷின் வந்து ஒரு ரெண்டாயிரூவா பக்கம் வந்துச்சு அந்த ட்ரில் மிஷின் வாங்கி கூட ஒரு ரெண்டு வருசம் பக்கம் ஆயிருச்சு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண முடியுது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது யார் வேணுணாலுமே அதை ஒரு டைம் யூஸ் பண்ணிணா இன்னோரு டைம் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணலாம் அது சூப்பராக இருக்குது இப்போ பார்திங்கனா நான் புது வீடுகளுக்கு ப்ளம்பிங் வேலை அந்த வேலை செய்யுறக்கு வந்து செவுத்தில் வந்து ட்ரில் பண்ணிவிட்டு பார்க்க வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதுக்கப்புறோம் அந்த தறி தறி குடோனில் வேலை செய்யுறக்கு அந்த மிஷினு அந்த மரத்துலெலாம் ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது நல்ல ஈஸியாக இருக்குது அந்த ட்ரில் மிஷினு நான் வேணுமின்னாலுமே வாங்கிக்கலாம் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டால் போதும் அது பிரச்சனைல்ல ஒரு டைம் பழகிட்டால் போதும் யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம் அந்த ட்ரில் மிஷினை